வணக்கம் எங்கள் மாநிலத்தின் கல்வி முறையில் தமிழ் மொழியின் பங்கு என்ன அப்படினு சொன்னோம்னா பார்க்க போனால் எங்கள் மாநிலமே நம்ப தமிழ்நாடு தான் தமிழ் நாட்டில் கல்வி அப்படினு எடுத்துக்கிட்டாலே அதிகமான கல்வி முறை நம்ம தமிழ் மொழில தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று இருந்தாலும் ஒரு சில மாணவர்கள் ஃபிரெஞ்சு படிக்கிறாங்க அப்புறம் ஸ்பேனிஸ் படிக்கிறாங்க இங்கிலிஷ்ஷு இது மாதிரியெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க இருந்தாலும் நம்ப தமிழ் வழிக் கல்வி முறை அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறப்பானது சாத்தியமானது அப்படினா எப்படி அப்படினா வந்து மற்ற மொழியில் படிக்கிற பிள்ளைங்க வந்து அப்படியே சும்மா அப்படியே மக்கப் சிஸ்டத்தில் படித்திட்டு அப்படியே செய்யறாங்க ஆனால் நம்ப தமிழ் மொழி மூலம் நம்ம படிக்கிறது ம் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சு நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு நம்மளாகவே யூகித்து எழுதக் கூடிய அளவில் கல்வி அப்படினா அது வந்து நம்ம மொழி மொழி வழிக் கல்வி தான் மொழிவாரியான கல்வி அப்படிங்கிறது தான் ஒரு எந்த மாந் நம்ம மாநிலத்தில் நம்மளோடய மொழி எப்படியோ அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்கவங்களோடய மொழி அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பானது அது அதை அந்த வகையில் நம்ம தமிழ் மாநிலத்தில் தமிழ் மொழி அப்படிங்கிறது தான் தமிழ் மொழி வழிக் கல்வி அப்படிங்கிறது தான் மிகவும் சிறப்பானது நம்ம தமிழ் மொழிய பார்க்க போனால் செம்மொழி எவ்வளவோ மொழியில வந்து நம்ம தமிழ் மொழிய பாராட்டலாம் அந்த தமிழ் மொழி மூலம் கல்வி அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்படினாலே தமிழ் வழிக் கல்வி தான் தமிழ் வழியில் கல்வியில் படித்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிறப்பாகவே பேச்சு போட்டிகளில் பேசுவாங்க அப்புறம் பார்க்க போனால் கட்டுரை போட்டிகள் எழுதுவாங்க கவிதை சொல்லுவாங்க ஹைக்கூ சின்ன ஹைக்கூ சொல்லுவாங்க அப்புறம் கவி அரங்கம் பட்டிமன்றம் எல்லாத்திலையும் அப்படியே தானாகவே அவங்களால வந்து நிறைய ப பாய்ண்ட்ஸ் வைச்சு பேச முடியும் அப்படினா இந்த தமிழ் வழிக் கல்வி தான் தமிழ் வழிக் கல்வியில் படிக்கிற ஒரு மாணவனால் தான் பெரிய அளவில் ரிசர்ச் பண்ண முடியும் அது வந்து பிஹெச்டியில் எதை எதை எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணிணாலும் இந்த தமிழ் வழிக் கல்வியின் மூலம் செய்யுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இப்போ நம்மளோடய தமிழ் மொழி தான் வந்து வெளி நாடுகளில் அதிகமாக சிறப்பாக பேசப்பட்டிருக்கு அதனால தான் தமிழ் வழில படித்த ஒரு பையனால் அதிகமாக சாதிக்க முடியும் மற்ற லாங்குவேஜ்ஜு நம்ம நாட்டிலயே இருந்துக்கிட்டு மற்ற லாங்குவேஜில் படித்த ஒரு மாணவனுக்கு வேணா வந்து வெளி நாடுகளில் போய் இங்கிலீஷ் பேசலாம் இங்கிலீஷ்ஷை புரிஞ்சுக்கலாம் அது வேணுமே பண்ணலாமே ஒழிஞ்சி ஆனால் வந்து தமிழ் கல் தமிழ் வழிக் கல்வி அப்படி அப்படிங்கிறது வந்து தானாகவே அவனால் உருவாக்கக் கூடிய தானாகவே ஒரு புக்கையோ அவனால் ஒரு புத்தகத்தை எழுதக் கூடிய ஒரு படைப்பாற்றல் திறன் அப்படி அப்படினா கண்டிப்பாக அது தமிழ் வழிக் கல்விதான் எந்த ஒரு மாணவனையும் அவனுடைய படைப்பாற்றல் திறனை சிறப்பாக வெளிக் கொண்டு வருவது அப்படினா அது வந்து நம்ப தமிழ் வழிக் கல்வி தான் தமிழ் வழிக் கல்வியில் படித்த ஒரு மாணவன் வந்து மற்ற எந்த மொழிகள்ல அவனால் பேச முடியலை அப்படிங்கிறதனா அப்படினு வேணா சொல்லலாமே ஒழிஞ்சு பட் ஆனால் அந்த தமிழ் வழி மூலம் நிறைய சாதிக்கலாம் தமில் வழியிலையே நிறைய படித்து நல்லா முன்னேறி நல்லா இப்போ தமிழுக்குனு ஒரு பெரிய பேராசிரியர் ஆகலாம் தமிழ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒரு தமிழ் பல்கலைக்கழகங்களில் சிறப்பாக செயல்படலாம் இந்த மாதிரியான நம்ம மாநிலத்தில் கல்வி முறையில் தமிழ் மொழியின் பங்கு அப்படினா அதை வந்து வாரத்தைகளால் சொல்ல முடியாது அதிக அளவு பங்கு வகிக்கிறது முழுமையாக நிறைந்திருக்க கல்வி முறை அனைத்திலையும் நம்ம தமிழ் மாநிலத்தின் கல்வி முறை அனைத்து அனைத்துலையும் முழுமையாக நிறைவு நிறைஞ்சு இருக்கிறது எது அப்படினா நம்ம தமிழ் வழி கல்வி தான் தமிழ் வழிக் கல்வியில் படிக்கிற ஒரு கொழந்த வந்து அதால் வந்து சிறப்பாக பேச முடியும் எழுத முடியும் கட்டுரை படிக்க முடியும் கட்டுரை எழுத முடியும் மற்றதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து யாராலும் ஏற்று கொள்ளக் கூடிய ஒன்று யாருமே மறுக்க முடியாது அந்த மாதிரியான கல்வி வந்து நம்ம தமிழ் கல்வி தமிழ் வழிக் கல்வி தமிழ் வழிக் கல்வியில் தான் ஒரு ஒரு மாணவன் சிறப்பாக படித்து முன்னேற முடியும் அப்படிங்கிறதுல வந்து எந்த வித சந்தேகமும் இல்லை அதனால நம்ப மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வழிக் கல்வி அப்படிங்கிறது அடிப்படையில் இருந்து ஆதி முதல் அந்தம் வரை இந்த தமிழ் வழிக் கல்வி தான் வந்து சிறப்பாக செயல்படும் சிறப்பாகவும் இருக்கும் அதனால நம்ப மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சில மாணவர்கள் மட்டும் தான் வேற்று மொழி கல்வி படிக்கிறாங்க வேற்று மொழிய இதை பாடமாக எடுத்து படிக்கிறாங்களே ஒழிஞ்சு அதிக மாணவர்கள் நம்ம என்ன பண்றாங்க அப்படினா தமிழ் வழிக் கல்வி தான் படிக்கிறாங்க தமிழ் வழிக் கல்வியில் படிக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய அரசு என்ன பண்ணுது சிறப்பான சலுகை கொடுக்குது இப்போ கூட பார்க்கப்போனா தமிழ் வழிக் கல்வியில் படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த சவன் பாய்ண்ட் ஸீரோ இது மாதிரியான நிறைய சலுகைகள் கிடைக்குது அதனால தான் தமிழ் வழிக் கல்வியில் இப்போ மாணவர்கள் படிக்கக் கூடிய மாணவர்கள் அதிகமாக போயிட்டாங்க அதனால தமிழ் மொழி அப்படிங்கிறது நம்ப மாநிலத்தின் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வழிக் கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது இந்த சிறப்பு வாய்ந்த தமிழ் வழிக் கல்வியில் தான் அனைவரும் கற்று மேன்மேலும் உயர் பதவியை அடைய முடியும்னு நான் நினைக்கிறேன்